இப்போ இருக்கிற தாவரங்களில் தென்னை நல்லா இருக்குது அதுக்கு பூச்சி விழுந்து மரங்கள்லாம் பட்டு இதாக ஆகுது அதுக்கு மருந்து கட்டுறாங்க எருவு கொடுக்குறாங்க ரூட்டு வழியாக அதுக்கு மருந்து கட்டி விடுறாங்க அதுவும் இல்லாமல் மேல ஏறி அதுக்கு மருந்து எல்லா தெளிக்கிறாங்க அப்பறம் என்ன செய்வேன்னா அது கவுர்மெண்ட்டில் இருந்து என்னன்னமோ பெர்டிலைசர் எல்லாம் கொடுக்குறாங்க அதுவும் போடுறாங்க அதனால அது கொஞ்சம் இதாக இருக்குது இப்போ கொஞ்சம் பரவாயில்லை தேங்காய் கொஞ்சம் பெருசாக இருக்குது நோய் கொஞ்சம் கம்மியா இருக்குது உற்பத்தியும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அந்த தண்ணி எப்போவும் விடுற மாதிரி விட்டுட்டு பூச்சி மருந்து இருக்குது மட்டும் தண்ணி கொஞ்சம் கம்மி